ஆ சொல்லுங்கள் கால் பண்ணியிருந்தங்க சார் உங்களுக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சம்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட் இது பண்ணுறாங்க சார்

லேடீஸு லேடீஸ் வந்து இரநூத்து எண்பது பேர் சார் பாய்ஸ் வந்து மூந்நூற்றி இருபது பேரு எ எல்லாம் எல்லோருக்குமே தான் சார் எல்லோருமே தான் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் இயர்லி ஒன் மாற்றுவோம் சார் இயர்லி ஒன் இல்லை சார் நம்ம ஸ்கூல் டயத்தில் போகமுடியாது சார் நீங்களே போய் பார்த்துக்கலாம் சார் நீங்களே போய் மெட்டீரியல் எல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் அமௌண்டு மட்டும் சொல்லுங்கள் நான் பே பே பண்ணி விட்டர்றேன் உங்களுக்கு சரி பரவாயில்ல சார் தேங்க் யூ

சரி ஓகே சார் ஆஃப் ஹேண்டு தான் சார் ஆஃப் ஹேண்டு தான் சார்

ஆ ரெட் அண்ட் ப்ளாக் ரெட் அண்ட் ப் சார் ஆ ரெட் அண்ட் ஆமாம் சார் அதே அதே தான் அதே தான் சார் நம்மளுது

ச ரி ஓகே சார் ஓகே சார் பரவாயில்ல சார்

ஆ ஓகே தான் சார் ஓக் கொஞ்சம் சீக்கிரம் சார் ரீஓபன் ஆகுறதுக்காட்டியும் கொஞ்சம் பண்ணுங்க சார் ஸ்கூல் வந்து அடுத்த மாசம் ஆ ரீ ஓப் சரி ஓகே சரி ஓகே சார் ஓகே சார் பரவாயில்ல

சரி ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள் நான் ட்ரான்ஸ்ஃபர்